பறவைகளை நம்ம தோட்டத்துக்கு வர வைக்கணும்னா அதுக்கு வந்து அது வந்து கற்றிக்கிட்டுருக்கும் பொழுது அதுக்கு தானியமோ இல்லை நம்ம சாப்பிடுற சாப்பாடோ எதையோ போ போட்டால் ஒ ஆசையா ஓடி வந்து சாப்பிடும் காலையில் சாப்பிடும் பொழுது காக்காலாம் வந்து கற்றும் அப்போ வந்து நம்ம சாப்பிடுற இட்லி தோசை என்ன சாப்பிடுறோமோ அதை போட்டால் காக்கா வந்து கற்றும் வந்து வந்து சாப்பிடும் ஆசையாக அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டோம்னா போதும் அது அதே அந்த டயம்க்கு கரெக்டாக நம்ம சாப்பிடுற நேரத்துக்கு வந்து கற்றிக்கிட்ருக்கும் நம்ம வந்து தானியமோ இல்லை சாப்பாடோ எதையோ ஒன்று வச்சு ஒரு இடத்துல தண்ணீர் வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா எந்த நேரம் அதுக்கு பிடிக்குதோ அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டு குடிச்சுட்டு அழகாக பேசி விளையாண்டுட்டு போயிடும் அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது அதுக்கு தேவயான பொருள் வந்து உணவு பொருள் தான் நம்ம கொடுக்கணும் அதை வச்சாலே அது எங்கேருந்தாலும் வந்து தேடி வந்துடும் நம்மளை தேடி வந்துடும் அதுதான் டிப்ஸ்